ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆமாம்மா பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சொல்லுங்கம்மா சரியாமா சரி சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் என்ன என்ன கோர்ஸ் படிக்கிறிங்க ம் எவ்வளோ இயர்லி இயர்லி எவ்வளோ ஃபீஸ்மா உங்களுக்கு ஒன் லாக் வருதாம்மா சரிமா டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணுமா வீட்டில் இருக்கிற லேண்டு சம்மந்தப்பட்ட லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குனால் அதை எடுத்துக்கோங்க வீடு சொந்த வீடு இருக்குனால் அந்த வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டு எஜிகேஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் இந்த ஃபிஃப்த் டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த யூஜி கோர்ஸ் எதுனா அது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டுனா அதுவும் எடுத்துக்கோங்க இப்போ பண்ண போகிற சர்டிஃபிகேட் சம்மந்தமா காலேஜிலேருந்து ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்கம்மா போனஃபைடு சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களோடய இயர்லி இன்கம் சர்டிஃபிகேட்டு ஒன்று தேவைப்படுது தேவைப்படுது அதை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு வாங்க இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கீங்களாமா சரிம்மா சரி சரிம்மா பண்ணித் தரோம் ஒன் லாக் ஃபுல்லாக தர முடியுமானு சொல்ல முடியாதுமா ஒரு செவென்ட்டி வரைக்கும் நாங்கள் ப்ரோவைட் பண்ண பார்க்குறோம் செவென்ட்டி எயிட்டி வரைக்கும் நாங்கள் ப்ரோவைட் பண்றோம் சரி ஓகேமா ஆ பிராஞ்ச்சுக்கு வந்துடுங்க மாயவரத்தில் தான் இருக்குது